எனக்கு முதல் முறையாக சமைக்க கற்றுக் கொடுத்தது பாட்டி பாட்டிதான் சொல்லிக் கொடுத்தாங்க எனக்கு இட்லி தோசை எப்படி செய்யறது என்னான்னு சாம்பார் சட்னியெலாம் செஞ்சு கொடுப்பாங்க அவங்கள பார்த்துதான் சாதம் எப்படி வைக்கிறது என்னான்னு எல்லாமே கற்றுக்கிட்டோம் சாப்பாடு எல்லாம் செஞ்சு கற்றுக்கிட்டோம் அவங்க எப்படி சொல்லி கொடுக்குறாங்களோ அதைமாரி செஞ்சு பழகுனோம் அவங்க நல்லா சமைப்பாங்க பாட்டி நான் அதை பார்த்துதான் நான் கற்றுக்கிட்டேன் எனக்கு சின்ன வயசுலயே அம்மா இறந்ததுனால பாட்டிதான் சொல்லிக்கொடுப்பாங்க இப்படி எல்லாம் சமைக்கணும்னு அவங்க சொல்கிறமாரியே நான் கரெக்டாக அதுமாதிரி செஞ்சு பார்த்து நான் சமைக்க கற்றுக்கிட்டேன் எனக்கு வந்து இந்த யூடியூபெலாம் பார்த்து சமைக்கணுன்னு தெரியாது அதை நான் பார்த்து சமைச்சதும் இல்லை அப்புறோம் நிறைய சாப்பாடு எல்லாம் பாட்டி சொல்லிக்கொடுக்குற மாதிரி நிறையா கற்றுக்கிட்டேன் கறிக்கொழம்பு மீன் கொழம்பு சிக்கனு நிறையா நண்டு சூப்பு எல்லாமே அசைவ உணவு எல்லாமே சைவ உணவு எல்லாமே பாட்டிதான் சொல்லி கொடுத்தாங்க இப்படி செய்யணுனு சொல்லி அதை பார்த்தே பாட்டி செய்யுறதை பார்த்து பார்த்தே நான் கற்றுக்கிட்டேன் எனக்கு பாட்டியை ரொம்ப பிடிக்கும் பாட்டி எனக்கு நல்லா சமைப்பாங்க அவங்கள பார்த்துதான் நான் கற்றுக்கிட்டேன் எல்லா சாப்பாடுமே எல்லா கொழம்புமே பாட்டி சொல்லி கொடுக்குற மாதிரி நான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு பழகுனேன் இப்போ நல்லா நானாகவே செய்கிறேன் எல்லா கொழம்பு காய்கறி எல்லாமே செய்கிறேன் நான் இட்லி சாம்பார் சப்பாத்தி பூரி அப்புறோம் சுண்டல் எல்லாமே சொல்லிக்குடுப்பாங்க பாட்டி இப்படி இப்படி செய்யணும் இவ்வளோ அளவாக போடணும் அப்படின்னு சொன்னாங்க அதை பார்த்தே நான் எல்லாமே கற்றுக்கிட்டேன் அதேமாதிரி எங்கள் பெண்ணுங்களுக்கும் அதேமாதிரி தான் சொல்லிக்கொடுப்போம் நாங்கள் இதுமாதிரி செய்யணும் இதுமாரி பண்ணணுன்னு பாப்பாவும் அதேமாதிரி பார்த்து கற்றுக்குவாங்க